விலங்குளோட இந்த இது வந்து மா ஆட்டுப் புழுக்கையை செடிகளுக்கெல்லாம் போட்டோம்னா நல்ல ரோஜா பூச்செடி மல்லிப்பூ செடி இப்படி நல்லா வளரும் அப்புறம் இந்த மாட்டுச்சாணத்தை வறட்டியாக தச்சு தட்டி அடுப்பெரிக்க யூஸ் பண்ணிக்குவாங்க மாட்டுச்சாணத்தை பச்சையாக கொஞ்சம் நல்லா நிறைய சேர்த்து வச்சு வயலுக்கு உரமாகவும் யூஸ் பண்ணாலும் அங்கே நீங்கள் என்ன பொருள் போட்டாலும் அந்த வாழை நெல் இந்த மாதிரி போட்டிங்கனாலும் நல்லா செடி இதெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட கோமியம் சில வீட்டோட கிரகப்பிரவேஷம் நல்லது கெட்டது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது மருந்தாகவும் யூஸ் ஆகுது மாட்டுச்சாணத்தை ஒரு குடுவையில் போட்டு சேர்த்து வச்சு இயற்கை உரங்கள்ங்கிறது பேர்லையும் நம்ம கேஸ்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம் எல்லா வகையிலையும் நமக்கு ரொம்ப இந்த விலங்குகளோட கழிவுகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதே தவிர வேஸ்ட்டுங்கறது கிடையவே கிடையாது